பேர்டு வாட்ச்சிங் செய்யும்போது நான் பார்த்த ஒரு அதிசயமான பறவை என்னதுன்னு பார்த்திங்கனா நாரை வெளியில் வெளி மாநிலத்தில் இருந்து வரக்கூடிய இந்த நாரை வகைகள் பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைக்காக நம்மளோட மாவட்டத்துக்கெல்லாம் அடிக்கடி வரும் இப்போ திருவாரூர் மாவட்டத்திலேயே நிறைய ஆறுகள் குளங்கள் ஏரிகள் நிறைய நீர் நிலைகள் வந்து நிறைய இருக்கிறதுனால புது புது பறவைகள் வந்து ஒருசில டைமில் வரும் அப்போ வந்து சிகப்பு நாரை வந்து பார்த்திங்கன்னா நான் பாத்தேன் ரொம்ப வியப்பாக இருந்திச்சு நம்ம ஊரில் இந்தமாதிரி நாரைங்களைப் பாக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்திச்சு ஒரு ஒருசில நாரைகள் வந்து நத்தைகளையும் தண்ணீரில் இருக்கிற நண்டு பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக நம்மளோட நாட்டுக்கு தம் நாட்டுக்குள்ளே நம்மளோட மாவட்டத்துக்குள்ளே வரும் அப்போது நான் வியப்பாக பார்த்தது அந்த நாரைகள் நாரை வகைகள்